மீன் பிடிக்கிறதுங்கிறதுலாம் வந்து ரிஸ்க்கான வேலை தான் அதிலையும் இங்கேருந்து போட்டில் போகிறாங்க மீன் பிடிக்க போகிறாங்க அதோடு ம அங்கே கடலில் மீன் பிடிக்க போவது எல்லை இருக்குது எல்லையோடு தாண்டி போயிடறாங்கன்னு சொல்லி அது பிடிச்சிட்டு போயிடறாங்க இப்போ சமீபத்தில் ஸ் துப்பாக்கி சூடெலாம் நடத்திருக்கிறாங்க அந்த மாதிரியான உயிருக்கு உத்திரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது மீன் பிடித்தல் தொழில் பாதுகாப்புக்கு அதுக்கு இங்கே அரசாங்கம் எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தும் சில எல்லையை தாண்டி போகும்போது கவனிக்காமல் தெரியாமல் அவங்க உள்ள போயிடறாங்க அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அடுத்த நாட்டு ராணுவம் பிடிச்சிட்டு போயிடறாங்க அது எல்லாம் சில விஷயங்கள கொஞ்சம் அரசாங்கம் அது எல்லயில் நம்ம நாட்டு ராணுவத்தையும் கொஞ்சம் இது பண்ணி இதுக்கு தாண்டி நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் அலர்ட் பண்ணலாம் அது செய்யலாம் அது அரசாங்கம் இதில் எல்லாம் செய்கிறாங்க இருந்தாலும் பா பார்த்துக்க வேண்டியது தான் தண்ணி மாசு எங்க இப்போ எல்லா தண்ணி மாசுபாடுங்கிறதுலாம் வந்து இருக்கிற சாக்கடை எல்லாத்தையும் ஆற்றுல தான சார் கலக்கிறாங்க ஆற்றுல கலந்து ஓடும்போது தண்ணியெல்லாம் எப்படி இருக்கும் அடிக்க அந்த ஆற்றுல கலந்து போகும்போது இந்த கழிவுகளை சாப்பிட்டு மீன் அதிகமாக பா மீன் அதிகமாக சாகக்கூடிய கண்டிஷன்லெலாம் இருக்குது இப்போது சமீப காலமாக வளர்க்குற மீன் வளர்க்குற பண்ணை குட்டையை அமைச்சு வளர்க்குறாங்க அதில் தான் கொஞ்சம் மீன் கொஞ்சம் சுத்தமானதாக இருக்குது வேறு என்ன அப்படி தான் இருக்குது